நான் பார்த்ததிலே எனக்கு பிடித்தது வந்துனால் இந்தியாவிலே ஒரு பெருசாக அழகான பனி சுற்றிலும் பனியாக இருக்கும் இமயமலை தான் இந்த இமயமலை வந்து ஏறணும்ன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஆனால் முடியல எதனாலன்னால் ஃபினான்சியல் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது அதுவும் இல்லாமல் ப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருக்குது சொன்னாலும் வரமாட்டேறாங்க இதனால் இந்த மலைக்கு போகிறதுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசை என் வாழ்க்கையிலேயே அந்த மலைக்கு ஒருநாளாச்சும் நான் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் என்னால் இப்போ முடியல என்றைக்காச்சும் ஒருநாள் டைம் வரும் போகணும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸெலாம் கேட்டு பார்க்கறேன் அதுமேலே எப்படி எப்படி போகணுன்னு அப்படின் கேட்டாங்க கொஞ்ச துாரம் பஸ்சில் ட்ராவல் போகணும் அப்படின்னு நடந்துதான் போகணும் அப்புறம் பனி வரும் புயல் வரும் மழை வருன்னு சொன்னாங்க இதெல்லாம் கடந்து தான் நீ ஏறணும் இதில் பாதிப்பேர் போனவங்க வந்து ஒட்டகத்து மேலேயும் போயிருக்காங்க ஆனால் ஒட்டகத்து மேலே போகணுன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுக்குணும் நடந்தும் போயிருக்காங்க நடந்து போனதால் பாதிப் பேருத்துக்கு எங்கே இடன்னு தெரியாமல் பாதிப் பேர் கீழே விழுந்திருக்காங்க அதனால் அந்த இடத்துக்கு போகணும்ன்னா மலைப்பிரதேசங்கள் போகணுன்னால் பார்த்து காலை வைக்கணும் பார்த்து போகணும் மேப்போடு போகணும் எங்கே எப்படி போனாலும் சரி கரெட்டான டைமுக்கு போய்விடணும் சாப்பாடு எடுத்து போய்விடுங்க தேவையான அடிப்படை உதவிகள் எல்லாமே எடுத்துகிட்டு போய்விடுங்க போய்விட்டு அந்த மலையை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திங்கன்னால் அங்கே சிவன் இருப்பார் கும்பிட்டுட்டு கடவுள் பக்தியை எடுத்து எடுத்துக்கொண்டுக்கிட்டு ஜாலியாக வரலாம் நல்ல ஒரு மலைப்பிரதேசம் தான் இந்தியாவிலே அது ஒரு யூனியன் பிரதேசமாக கருதப்படுகிறாங்க இது எனக்கு பிடிச்சிருக்கு இது வாழ்நாளில் ஒருநாளாச்சும் அந்த மலையை நான் பார்க்கணும் போயிடணும் ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் அது அப்படின்னாதான் ஜாலியாக இருக்கும் எனக்கு பிடிச்சுருக்கு